கடைக்காரரே பாய் பேசுகிறேன் ஒரு பத் ஒரு பத்து கிலோ ரைஸ் வே அரிசி அரிசி வேணும் பாஸ்மதி ரைஸு பிரியாணிக்கு தான் ரம்ஜானுக்கு பிரியாணிக்கு தான் எவ்வளோ ஆகுது எவ்வளோ ஆகுது கம்மியாக வேணாம் குவாலிட்டியாகவே இருக்கட்டும் இல்லை பாஸ்மதி ரைஸ்லேயே கொஞ்சம் குவாலிட்டியாகவே இருக்கட்டும் நூற்றி ஐம்பது ரூபா அப்படி கூட இருக்கட்டும் ஆமாம் ஆமாம் குவாலிட்டியாகவே கூட ஆ இல்லயில்ல கடை மேலே நம்பிக்கை இருக்குது அதைப் பற்றி ஒன்றும் இல்லை நீங்கள் தம்பி பத்து வேணாம் வேணாம் ஐயா அவ்வளோலாம் வேணாம் நீங்கள் தம்பி வருவான் அவன்கிட்ட கொடுத்தனுப்புச்சாலும் கொடுத்த கொடுத்தனுப்புங்க காசு கொடுத்து விட்டுட்றேன் ஆ சரி சரி ம் ம் சரிங்க அப்போ நான் என் பையனை அனுப்பிச்சு விட்றேன் ம் ம் ம் இல்லயில்ல வேணாம் வேணாம் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல அரிசியை பையன் வருவான் அவன் கிட்டே ஒரு பத்து கிலோ கொடுங்க ஆ சரிங்க நான் கொடுத்தனுப்புறேன் சரி சரி ரெண்டாயிரம் ரூபாவா ஆ சரி நான் அனுப்பிச்சுட்றேன் ஆ சரி நான் அனுப்பி கொடுத்துட்றேன்